ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்களா உங்கள் பேர் மேடம் அப்படிங்களா இருங்க மேடம் செக் பண்ணுறேன் இருக்குது மேடம் உங்கள் மொபைல் இருக்குது சாம்சங்தானே கொடுத்துருந்திங்க அதில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது மேடம் அதில் கொஞ்சம் மதர் போர்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதில் வந்து நாய்ஸ் இருந்ததுங்களா பேசும்போது சரியாக கேட்கலயா அப்படிங்களா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும் மேடம் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு வெயிட் பண்ணணும் நீங்கள்

எப்படியும் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஆகும் மேடம் ஸ்பேர்ஸ் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏனால் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்கணும் இல்லையா அதனாலே ஆர்டர் போட்டிருக்கோம் வந்தோடன்ன உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் மேடம் எவ்வளோ ஆகுதுன்னு சரி சரிங்க மேடம் நான் உங்களுக்கு டீட்டைல் எதனான்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அனுப்பி விடுறேன் நீங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சுனா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேடம் சரிங்களா மேடம் நீங்கள் நேரில் வந்து கொடுக்குறீங்களா கொஞ்சம் அது என்ன ஃபால்ட்டுன்னு வந்து கம்ப்ளைன்ட்டு வந்து கொடுத்துருங்க ஆ சரிங்க மேடம் நீங்கள் வாங்க வந்து நேரில் கொடுத்துருங்க இதோடய ஸ்டேட்டஸும் தெரிஞ்சுட்டு போய்டலாம் மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்